ஃபஸ்ட் முறை வந்து நம்ம ட்ராயிங் பண்ணும்போது லையின் அதாவது ஒரு கட்டம் மாரி போட்டு இந்த கட்டத்துக்குள்ளே வரைய சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஒரு சிலதுலாம் கட்டத்தை தாண்டி வெளியே வரும் ஒரு சிலவங்க வந்து கர அந்த சைஸ் அந்த அகலம் இதெலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கும் கொஞ்சம் மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்குது அடுத்து வந்து நம்ம அவங்க பென்சில் கொடுக்குற அந்த நம்மளுக்கு ட்ராயிங் பண்ணுற பொஷிஷன் இந்த ஆங்கிள் ஒரு சில ஆங்கிள்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட் முறையாக வந்து சரியாக பண்ண முடியாது பென்சில் ஷேடோவ் பென்சில் ஷேடோவ் ஒரு சில விஷயோலாம் வந்து நம்மளுக்கு வந்து தப்பாகவே இருக்கும் பயிற்சி வந்து நல்ல ட்ராயிங் மாஸ்டர் கிட்ட வந்து பொறுமையாக நிதானமாக அவர் சொல்லி கொடுக்குற ஆங்கிள்ல வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் அவரு சொல்லி கொடுக்குறதோட நம்ம இஷ்டத்துக்கும் பண்ணுனா அது தப்பாகவே வரும் அப்புறம் ட்ராயிங் மாஸ்டர் வந்து கரெக்டாக வந்து அந்த லைன் படி வரைய சொல்லுவாங்க அப்புறம் அந்த ஷேட் அந்த ஷேடோவ்வும் எந்த பென்சிலும் எதுக்கு யூஸ் பண்ணணும்

ஒரு சில நிறைய நம்மளுக்கு பயிற்சி தேவைப்படுது